என்னோட எழுத்துக்களும் மற்றவங்களோட எழுத்துக்களுக்கு வேறுபாடு என்னென்னு பார்த்திங்கனா நான் எளிமையான தமிழில் வந்து பார்த்திங்கனா என்னோட கவிதைகளையும் எழுத் எழுத்துக்களையும் என்னோட வாக்கியங்களையும் நான் அமைப்பேன் அதுனாலயே பார்த்திங்கனா மக்கள் வந்து அதை எழுத்தா படிக்க முடியும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அவங்களால் புரிஞ்சிக்கவும் முடியும் அதனால் தான் வந்து பார்த்திங்கனா என்னோட தமிழ் எல்லாராலையும் புரிந்துக்கொள்ள முடிகிற ஒரு கவிதையாக நான் அந்த தமிழை எழுதி உள்ளேன் என்னோட கவிதைகள் வந்து பார்த்திங்கனா நிறைய பேரால் படிக்கப்பட்டு நிறைய பேரால் அதை உணர்ந்து அவங்க வந்து பார்த்திங்கனா என்னை பாராட்டி நீங்கள் எழுதுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படி சொல்ல சொல்ல தான் நான் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு நிறைய கவிதைகள் எழுதிக்கிட்ருக்கேன் இந்த கவிதைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கனா மத்தவங்களை வீழ்ந்த ஒரு மனிதனை மீண்டும் எழுச் செய்வது வந்து பார்த்திங்கனா என்னோட கவிதை வரிகள் தான் இந்த கவிதை வரிகள் வந்து பார்த்திங்கனா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்த்திங்கனா என்னோட நிஜ வாழ்க்கையில வந்து பார்த்திங்கனா ஒரு மனிதனின் வாழ்க்கையே மாற்றிப்போட்டது அதாவது தன் தாயை இழந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கனா என் கவிதையை படிச்சார் நான் தா தாயினை பற்றி ஒரு தாயின் அன்பை பற்றி எழுதிய ஒரு கவிதையை படித்துவிட்டு இனிமே இனிமே என் தாயை என் தாயை எந்த ஒரு அவதூறான வார்த்தைகளாலும் நான் திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சபதம் எடுத்துகிட்டு போனார் இது மாதிரி பார்த்திங்கனா என்னோட வாழ்க்கையில நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா ஏன் கவிதையை படிச்சிவிட்டு நான் இனிமே அதாவது ஏன் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் தமிழ் வாக்கியங்கள் தமிழ் ப கவிதைகள் தமிழ் பே தமிழ் கட்டுரைககளை படிச்சிவிட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் எழுதுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட வாழ்க்கையில ஒரு திருப்பத்தையும் அவங்க ம சந்திச்சோம் அப்படின்னு சொல்லுறனால என்னோட கவிதைகளுக்கு நிறைய வந்து பார்த்திங்கனா மதிப்பு இருக்கு